யெஸ் மேம் குடீவினிங் ஆ சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுறிங்க ஓகே மா மார்னிங் யெஸ் மா ஓகே மா பேமெண்ட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஆகும்மா ஆ ஓகே மா ஆ ஓகே மா ஆ பண்ணிரலாம் மா வேறு எதுவும் வேணுமாங்க தேர்ட்டிலருந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் குள்ளே வரும் மேம் ஓகே ஓகே மேம் ஆ ஆமாம்ங்க அட்வான்ஸ் ஒரு டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஆஹ் ஓகே மா தேங்க் யூ மேம்